நீனிலவு தொற்று நோய்னால் அதாவது வந்து உடம்பு சரில்லாத ஆகும் இப்போ மழை காலத்துலலாம் பார்த்திங்களானா அப்படே உடம்பு சரில்லாத ஆகிடும் தண்ணி வந்து சுத்தமான தண்ணி குடிக்கணும் அந்த கேன் தண்ணி இதெல்லாம் எதுமே நம்ம எடுத்துக்கூடாது கேன் தண்ணிலலாம் நிறையா வந்து பிரச்சனைங்க இருக்குது இப்பெல்லாம் திடீர்னு நம்ம இப்பெல்லாம் ஆஸ்பிட்டல் போனால் கேன் தண்ணி குடிக்காதேன் தான் சொல்கிறாங்க அதனால் வந்து நிறையா வயிற்றுப் ப்ராப்ளம் வருது கேன் தண்ணி குடிக்கூடாது இப்போ ஒரு நோய் வந்து நம்ம காப்பாத்ததுனா அப்போல்லாம் வந்து நீங் எலை தழை இதெல்லாம் வெச்சு தான் எல்லாமே சரி பண்ணுவாங்க இப்போ தான் வந்து ஆஸ்பிட்டலு மருத்துவம் இந்த மாதிரிலாம் போகிறாங்க முன்னேலாம் பார்த்திங்கனா க கா கற்பூரவல்லி இந்த மாதிரியெல்லாம் தழையின் மூலிமாவே உடம்ப வந்து குணப்படுத்திட்டு போயிடுவாங்க எல்லாமே நாட்டு வைத்தியம் பண்றது வந்து இன்னுமே நம்மளுக்கு வந்து நல்லா கேட்கும் கசாயம் வெச்சு குடிக்கணும் அப்புறம் ரசம் நல்லா சாப்பிட்ணும் ஃபுட்டுங்க வந்து நம்ம வந்து ஒழுங்காக எடுத்துக்கணும் நாட் நாட்டு வைத்தியகித்தில் வந்து நம்ம காய்கறி எலை இதலாம் வந்து நல்லா சாப்பிட்டோன்னாலே நம்மளுக்கு வந்து உடம்பு வந்து நல்லா இருக்கும் நம்ம வந்து அப்போல்லாம் தண்ணி வந்து பார்த்திங்களானா கிணத்துலருந்து சுரந்து பூமிலருந்து சுரந்து தான் எல்லாமே வரும் இப்போல்லாம் எங்கே தண்ணிங்கள்லாம் ஒழுங்காக கிடைக்கிறதே இல்லை எல்லாமே கொஞ்சம் இதாக இருக்குது அதனால் நீ இப்போ இதனால தான் நம்மளுக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரில்லாத வருது காய்ச்சல் வருது ஆஸ்பிட்டல் போகிறது எல்லாம் இருக்குது நடந்துட்டுருக்கு